இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன் விவசாயம் பார்த்துட்டு வீட்டு வேலைகள் செஞ்சுவிட்டு வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து என்னோட பில் போடுறது தான் என்னோட வேலை அப்போ பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் பில் போட்டுவிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு கஸ்டமரோட அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டை ஆட் ப அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி தான் பில் போட முடியும் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணும் போது வே வேறு பேங்க்கோ பேங்க்கோட ந அக்கௌண்ட் நம்பர் வந்து ஒன்று ஐஎஃப்சி கோடு வந்து வேறு பே பேங்கோடதே மாற்றி போட்டுவிட்டான் அப்போ வந்து அந்த பில் அமௌண்ட் வந்து எங்களுக்கும் இல்லாமல் கஸ்டமருக்கும் போகாமல் நடுவில் நி நின்றுச்சு அதை வந்து எப்படி சரி பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அந்த யார் அந்த ட்டூலை கிரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அவங்கள்கிட்ட சொல்லி அந்த அக்கௌண்டுக்கு அமௌண்ட்டை திருப்பி எங்கள் அக்கௌண்டுக்கு வர வச்சு அதற்கப்பறம் அவங்களோட ஐஎஃப்சி கோட வந்து கரெக்டான முறையில் பதிவு பண்ணி அதற்கப்பறமா அவங்களுக்கு பில் போ பில் போட்டோம் அது வந்து ரொம்ப கிட்ட தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாத க கணக்கில் ப்ராசஸ் ஆயிட்டு இருந்துச்சு அது ரொம்ப ரிஸ்க்கான வேலையும் கூட அதனால் அது ரொம்ப லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்